எங்கள் வீட்டில் பார்த்தீங்கனா ஒரு வாஷிங் மிஷினு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு தையல் மிஷினு ஒரு அஞ்சு ஃபேன் இதெல்லாம் பார்த்தீங்கனா இன்னும் அஞ்சு கதவுகள் இருக்குது ஒரு ஷோகேஸ் இருக்குது இதெல்லாம் நான் வந்து ஒரு டூல் கிட்டு வாங்கி வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் சரி பண்றதுக்குன்னே வாங்கி வச்சிருக்கேன் நான் எங்கள் வீட்டில் வர சின்னச் சின்ன மிஸ்டேக்ஸ் நானே சரி பண்ணிடுவேன் நான் இந்த ஒரு வாஷிங் மிஷினு நட்டு போச்சுன்னால் அதையும் நான் போட்டுக்குவேன் நான் அதே தையல் மிஷின் ஒன்று இருக்குது தையல் மிஷின் சின்னச் சின்ன மிஸ்டேக் நிறையா அப்போது அப்போது வரும் டூல் கிட்டு என்கிட்ட இருக்குன்னால் கழட்டி அதில் மாட்டி சின்னச் சின்ன சர்வீஸ் பண்றது எல்லாமே நானே பண்ணிடுவேன் நான் எனக்கு கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் நல்ல தொழில் தெரியும் அப்படிங்கிறனால அந்த கிட்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது அதனால் என்ன பண்ணுவேன்னால் எல்லா இதுவும் வாங்கிக்குவேன் நான் அதேமாதிரி கதவு கதவு கொண்டி வந்து சாற்றிக்கலாம் அந்த கொண்டி பார்த்தா அப்போது அப்போது லூசாயிடும் அதை சரி பண்றது இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் நான் அதேமாரி பார்த்தீங்கனா அலமாரியில் சின்னச் சின்ன இந்த செவத்துல மாட்டுற போர்ட்லாம் வச்சிருக்கேன் நான் அதெல்லாம் வந்து லூசாகும் போது நான் டக்குன்னு அந்த கிட்டு என்கிட்ட இருக்குது அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னால் அதை சரி பண்ணி வச்சு நீட்டாக வச்சுக்குவேன் நான் வீடை வீட்டை நீட்டாக வச்சிக்கிறது அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சிக்கிறது டூல்ஸ் கிட்டு இருக்குன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிலதெல்லாம் வந்து கீழே வைக்காம செவத்துல ஃபிட் பண்றமாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்குவேன் நான் ஒரு அலமாரி செவத்துல ஃபிட் பண்றது அதுமாதிரி ஃப்ரிட்ஜுக்கு தேவையான ஒரு செவத்துல அழகாக ஒரு ஸ்டாண்ட் செய்து ஸ்டாண்டில் வச்சிருக்கேன் நான் வாஷிங் மிஷின் ஒரு ஸ்டாண்ட் தனியாக வச்சிருக்கேன் நான் எல்லாம் நட்டு போல்ட்டுலாம் ஒரு நீட்டாக அழகாக ஒவ்வொன்றா வச்சு பண்ணியிருக்கேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு எல்லாமே டூல்ஸ் கிட்டு கையில் இருக்கறதுனால் ஈஸியாக எல்லா வேலையும் முடியுது அது டேபிள்ஸ் ஃபேன் வச்சிருக்கேன் நான் அதேமாரி சீலிங் ஃபேன் இருக்குது சீலிங் ஃபேனில் சின்னச் சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட நான் சரி பண்ணி அதை வந்து சரி பண்ணி வச்சிக்கிறேன் நான் இந்த டூல்ஸ் கிட்டு என்கிட்ட இருக்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்குது இதை வச்சி நான் வீட்டில் சின்னச் சின்ன வேலையை ஈஸியாக முடித்துக்குவேன் நான் ஒருவேளை வெளியே கொடுத்தோன்னா அது நிறைய செலவாகும் நான் செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து சின்னச் சின்ன விஷயங்கள் பெ பெரிய விஷயம் என்னால் பண்ண முடிலனாலுமே சின்னச் சின்ன விஷயங்கள வந்து இந்த டூல்ஸ் கிட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பயன்படுத்திருக்கேன் நான் இதனால் வந்து எனக்கு செலவு மிச்சமாகுது ஒரு பொருள் இல்லைங்க ஒரு வீட்டில் சின்னச் சின்ன விஷயங்கள் ஈஸியானதுனால சரிப்படுத்த முடியுது இந்த டூல்ஸ் உண்மையாலுமே எனக்கு பயனுள்ளதாக இருக்குது